கிணற்றுலருந்து தண்ணி வந்து பழைய மெத்தட் பிரகாரம் தான் கயிறு போட்டு வாலி கட்டி அதில் இரைக்கர ஒரு மெத்தடு ஆனால் இப்போ அந்த மெத்தடு எங்கள்கிட்ட இல்லை அது அதில் இருந்து தண்ணி எடுக்கிறது கிடையாது அப்போ தொட்டிலிருந்து எங்கள் வீட்டில் தண்ணி எடுப்போம் அந்த தொட்டிலிருந்து வந்து மோட்டர் மின் மோட்டர் போட்டு அதில் ஸ்விச் ஆன் பண்ணிவிட்டால் அது மேல் இருக்க டேங்குக்கு தண்ணி ஏறிடும் அதுக்கு அப்புறம் அந்த தண்ணி வந்து பைப்பு வழியாக எல்லாத்துக்கும் எல்லாயெடத்துக்கும் வரும் சுச்சி ஆஃப் பண்ணால் எங்கே அது ஏறின வரைக்கும் நிரம்பிடும் இப்போ இந்த மாதிரி தொட் தொட்டி முலியமா தான் தொட்டி முலியமா தான் தண்ணி வந்து மின் மோட்டர் பயன்படுத்தி எற்றிக்கிட்டு இருக்குது ஆமாம் மற்ற படி கிணறு மெத்தடு வந்து இப்போ கிடையாது ஆனால் அதுவும் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிருக்குது கிணறுல வந்து இந்த மாதிரி வ வாலி போட்டு கயிறு கட்டி வாலி போட்டு அதிலருந்து தண்ணி இரச்சி அதை அதை மூலியமா குடங்களலாம் ரொப்பி அது அதுவும் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிணோம் இப்போ அது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலே மின் மோட்டர் பயன்படுத்தி தொட்டிகள்லேருந்து எடுத்து மேலே இருக்க டேங்குக்கு எற்றிக்கிட்டு இருக்கோம்